பேர்டு வாட்சிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா வேறு நாட்டுக்கு வந்து நாங்கள் போனது இல்லை ஸோ இந்தியாவுலன்னு வந்து வேடந்தாங்கலுக்கு நாங்கள் போயிருக்கோம் அங்கே போகும் போது நிறைய வித் வித்தியாச வித்தியாசமான பறவைகளெலாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்தியாவில் பார்க்க பார்க்க கூட பார்க்க முடியாத பறவைகள் இனங்கள் வந்து வேடந்தாங்களில் வந்து அதிகமான வேறு வேறு கண்ட்ரிஸ்லேந்து வர பறவைகள் வந்து அதிகமாக வேடந்தாங்களில் நம்மள பார்க்க முடியும் ஸோ இந்தியாவில் வந்து ஒரு சில பறவைகள் வந்து கொக்கு நாரை இந்தமாதிரியான பறவைகள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் வேடந்தாங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்க்க முடியாத வெளிநாடுகளை இருக்ககூடிய வித்தியாசமான பறவைகள்லாம் வந்து நம்ம பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாருக்கும் அதுங்க இருக்ககூடிய வாழ்க்கை முறைகளும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நான் பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமாகவும் நல்ல ஒரு எஸ்பிரியன்ஸ்ஸாகவும் இருக்கும்